நான் நிறைய வந்து என்னோடய நண்பர்களுக்கு நான் வந்து கல்லூரி படிக்கும்போது அவங்களோட பிறந்தநாள் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷலான தினங்கள் அன்னிக்கு நான் வந்து அவங்களுக்கு என்னோடய உரைநடை கவிதைகளை வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அது அவங்களுக்கு அது ரொம்பவே புடிச்சு என்னை பாராட்டும் பாராட்டியிருக்காங்க